ஹலோ வணக்கம் சார் எம் சார் குமார் குமார் பேசுகிறேன் சார் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்லர்ந்து சார் ப்ரின்சிபல் சாரு தானா சார் ராஜேந்திரன் சார் சார் ஒன்றுல்ல சார் நேற்று ஊருக்கு பேயிருந்தேன் சார் பஸ்ஸில போறப்போ ஐடி கார்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சார் புது ஐடி கார்டு வேணும் அதான் சார் உங்கள்கிட்ட டீட்டைல் என்னப் பண்ணலாம் இல்லை புதுசு எடுக்கலாமா இல்லை புதுசு பழசு எதுவும் எடுக்க முடியுமா சார் ஜிப் வச்சு ஆ ஆ

ஆ சரிங்க சார் இல்லை அதான் சார் தெரில சார் எப்படி இல்லை சார் எப்படி மிஸ் ஆனுச்சுன்னே தெரில சார் இல்லை சார் தெரிஞ்சுப் பண்ணல அது எப்படி மிஸ் ஆனுச்சுன்னே தெரில சார் பத்தரமாக தான் சார் வச்சுருந்தேன் அதான் சார் நாளைக்கு வேறு எக்ஸாம் சார் இப்போ என்னப் பண்ணுறதுன்னே தெரில சார் வேறு எதுவும் லெட்ரு எழுதி நாளைக்கு எக்ஸாம் எழுதலாமா சார்

ஆ சரிங்க சார் ம் சரிங்க சார் ஆ ஓகே சார் ஐடி கார்டு எவ்வளோ சார் வரும் எவ்வளோ சார் சார் நூறுரூவா தானே சார் என்ன சார் ஐம்பதுருவா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க ஃபைனாக சார் சார் எதுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனாக சார் அன்னைக்கு அப்படிதான் பஸ்ஸில பஸ்ஸுக்குமே

சரிங்க சார் சார் காலேஜ் எத்தனை மணிக்கு சார் பத்து மணிக்கு தானே சார் டைம் எதுவும் மாற்றிருகேன்னு சொன்னாங்க இல்லை சார் ந இல்லை சார் நைன் தேட்டின்னு சொன்னாங்க பட் இன்னைக்கு வர சொல்லிருக்கன்னாங்க இன்னைக்கு சொன்னாங்க சார் சொன்னாங்க சார் இப்போதாங்க சார் சொன்னாங்க இல்லை சார் அதில் ஒன்று இல்லை சார் அது சாரு ஒன்றும் இல்லை சார் யாரோ பசங்க எதோ விள்ளாண்டாங்க போல் சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் சாரி சார் சரி சார் நான் லெட்ரு எலுதிட்டு க்ளாஸ் வாத்தியார்கிட்ட ஒரு சைனு வாங்கிகிட்டு வந்துர்றேன் சார் நேரில ம் ஓகே சார் சரிங்க சார் இன்னும் ஒரே ஒரு டவுட் சார் எக்ஸாம் வந்து பாஸ் போட்டுருவாங்களா சார் எக்ஸாம் பாஸ் போட்டுருவாங்களா சார் சரிங்க சார் இல்லை சார் உங்கள் லெட்ரு வச்சு எதுவும் மூவ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் சார் உங்க லெட்ரு கொடுக்குறீங்கள்ல அதை வச்சு எதுவும் மூவ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் சார் சரிங்க சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நான் பாத் ஏன் இல்லை சார் இருக்கும் சார் நான் நேரில இல்லை சார் நேரில வந்துடுறேன் சார் நான் சாரி சார் சரி வைக்கிறேன் சார்